பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருவது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பத்தம்போது மூணு ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு பத்தம்போது எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தஞ்சு ஆ ஏழு ஆறு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து ஒன்று